பாட்டுக்குன்னால் பாட்டுக்கான பயிற்சி எதுவும் எடுக்கறது கிடையாது பாட்டை கேட்பேன் பாட்டை நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்பேன் திருப்பி அதோடய கூட பாடுவேன் பாடிகிட்டு க அதுக்காக வந்து மூச்சுக்கட்டுப்பாடு அதுமாதிரிலாம் எதுவும் எடுத்துக்கிறதா இல்லை நான் ஆனால் எனக்கு சொல்லி கொடுக்கும் போது ஒரு கேப் கொடுக்குணுன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி கேப் கொடுத்து அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுமாதிரி தான் இருப்பேன் நான் அதுக்காக மூச்சுக்கட்டுப்பாட்டெல்லாம் எதுவும் நான் பயன்படுத்தலை